ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலில் வந்து ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வர சொன்ன வந்தாங்க பரோட்டா கேட்டேன் பரோட்டா இரண்டு பரோட்டா இது கொடுத்தாங்க ரெண்டு பரோட்டா நல்லா சாப்பிடேன் சூப்பராக இருந்துச்சு அதில் கொஞ்சரம் உப்பு இல்லை லைட்டாக கம்மியாக இருந்தது அந்த ஹோட்டலோட ஊழியர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் பார்த்து அது மட்டும் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்டினு சொன்னேன் அந்த உணவு பேர் வந்து யாழினி ஹோட்டல் நல்லா சிறப்பம்சமாகவும் மற்ற ஃபுட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு